குழந்தை பருவத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா ஜாலியாக விளாடுவோங்க நொண்டிக்கோடு பாண்டி பல்லாங்குழி தாயக்கட்டை எல்லாம் விளையாடுவோம் இதான் நாங்கள் குழந்தை பருவத்தில் அதிகமாக விளையாண்டது இப்போ யாராவது ஒருத்தங்க வந்து பெரிய பொண்ணாக ஆகிட்டாங்ன்னா அவங்க வீட்டில் போய் உட்காந்துட்டு பல்லாங்குழி விளாடுவோம் தாயக்கட்டை விளாடுவோம் அந்த காலத்திலலா ஆண் பெண் வித்தியாசம்லாம் கிடையாதுங்க எல்லோரும் நல்லா ஜாலியாக விளையாடுவோம் அப்றம் பார்த்தீங்கன்னா பூ பறிக்க நீயும் போகாதே போகாதேன்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டை பாடிகிட்டு எல்லோரும் வந்து கை கோர்த்துகிட்டு ஜாலியாக விளாடுவோம் நொண்டிகோட்டுலேயே நிறையா விளையாடுவோங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு கட்டம் போட்டு ஒன்று விளாடுவோம் நாலு கட்டம் போட்டு ஒன்று விளாடுவோம் அப்போல்லா உடல் ஆரோக்கியமாகதாங்க இருந்துச்சு அந்த மாதிரிதான் விளாடுவோம் அப்போ வந்து கிட்டி புல்லுன்னு ஒன்று இருக்கும் பொம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக அந்த கிட்டி புல்லை விளாடுவோம் விளையாட்டுக்கெல்லா ஒன்றும் பஞ்சம் இல்லைங்க அந்த காலத்தில் கோலி விளாடுவோம் ஜான்னு ஒருத்தவங்கள குனிய வச்சுட்டு அவங்க மேல் தாண்டி தாண்டி விளையாடுவோம் பச்சை குதிரைன்னு இதே ஆட்டலாம் நிறையா விளையாடுவோம்ங்க அப்பறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு குளத்துல போய் நீச்சல் அடிப்போம் நீச்சல் அடிச்சு விளையாடுவோம் நிறையா இருக்கு தாயக்கட்டை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்டம் போடுவோம் இருபத்து நாலு கட்டம் போடுவோம் தாயம் போட்டால்தான் உள்ளே வந்து காயை வைக்கலாம் யார் வேணாலும் யாரை வேணாலும் வெட்டி வெளியேற்றலாம் யார் மொதலில் ஆறு காயை வந்து அந்த நடுக்கட்டத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்களோ அவங்கதான் பழம்பழுத்ததாக நாங்கள் முடிவு பண்ணி ஜெயிச்சுடுவோம் பல்லாங்குழி பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கு வந்து ஏழு குழி இருக்கும் ஏழேழு பதினாலு குழி இருக்கும் ஒரு குழிக்கு அஞ்சு காய்ங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயாக போட்டுக்கிட்டு எண்ணி பார்த்து வருவோம் அதில் யார் லாஸ்ட்டாக தோற்குறாங்களோ அவங்கதான் தோற்றா எல்லா காயும் யார் எடுக்கிறாங்களோ அவங்கதான் வின் பண்ணதாக வச்சுக்குவோம் இது மாதிரி நிறையா சில்லுகோடு சில்லுகோடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில்லை போட்டு ஒன்றாம் பெட்டி ரெண்டாம் பெட்டி மூணாம் பெட்டின்னு விளையாடுவோம் இது மாதிரி நிறையா விளையாட்டு விளையாடுவோம் நீச்சல் குளத்தில் பார்த்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் போகிறது நீச்சல் அடிச்சுக்கிட்டு அப்படின்னு விளையாடுவோம் இது மாதிரி நிறையா விளையாட்டு வந்து நாங்கள் சின்ன பிள்ளைல நிறையா விளையாண்டிருக்கோம்